நான் ஆர்டர் போட்டு ஒரு ஸாரி வாங்கியிருந்தேங்க அது வந்து டிசைனெல்லாம் நான் பார்த்த டிசைனே இல்லை நான் ஆர்டர் போட்டபோது ஒரு டிசைனாக இருந்துச்சு வந்து கொடுக்கும்போது ஒரு டிசைனாக இருந்துச்சுங்க அது கட்டும்போது ரொம்ப வளர்த்தியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அகலம்லாம் கம்மியாக சிறுசாக இருக்குது துவைக்கும்போது அதே மாதிரி தான் ஆவு டி டிசைனெல்லாம் அழிஞ்சு போச்சு சாயம் போகுது நிறைய சாயம் போயிடுச்சு நான் காசு கொடுத்து வாங்கினதே வேஸ்ட்டாக போச்சு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வாங்கினது வேஸ்ட்டாக போச்சு